அதாவது எங்கள் ஊரு பண்டிகைகள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாட்டு வண்டி பந்தயங்கிறது கண்டிப்பாக இருக்குதுங்க அதே மாதிரி அந்த ஆடு ம ஆடு மற்றும் சேவல் சண்டைகள் கண்டிப்பாக அந்த திருவிழாவில் நடக்கும் முந்தைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவல் சண்டைங்கிறது நல்லாவே இருந்துச்சி நிறைய இடங்களில் காணப்பட்டுச்சி அதுக்கு அப்புறம் அரசின் தடைகளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவல் சண்டை வந்து தடை செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் ஆனால் இன்னுமும் வந்து பார்த்திங்கனா சிறு சிறு கிராமங்களில் வந்து அதாவது எங்கள் ஊரு மாதிரி இருக்க சின்ன சின்ன கிராமங்களில் வந்து இன்னுமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சண் சேவ சண் சண்டை சேவல் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டாக கருதாமல் தங்களோட பாரம்பரியமாக கருதுகிறாங்க தமிழர்கள் இந்த மாட்டு வண்டி பந்தயங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாடுகளை வந்து த ஒரு வண்டியில் கட்டி ஒரு பந்தயம் வைப்பாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வந்து ஒரு இலக்கை வச்சிருவாங்க எந்த வண்டி முதலில் அந்த இடத்துக்கு போகுதோ அந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சதாக அறிவிப்பாங்க வெற்றி பெற்றதாக அறிவிப்பாங்க அதுக்கு பரிசுகளும் தருவாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டுங்க ஜல்லிக்கட்டு பொங்கல் திருநாள்னாலே ஜல்லிக்கட்டு இல்லாம ஒரு தமிழ்நாடு இல்லைவே இல் இருக்காது தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் சரி ஜல்லிக்கட்டுங்கிறது பொங்கல் அன்றைகி கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு விலங்குகளும் துன்புறுத்தப்படலைங்க அதுதான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த எந்த ஒரு விளையாட்டுலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விலங்குகளும் துன்புறுத்தப்படுறதுல்ல ஜல்லிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க விருப்பத்தின் பேரில் தான் விளையாடப்படுகிறது தமிழகத்தின் வீர விளையாட்டுங்க ஜல்லிக்கட்டு அதை எப்படி விட முடியும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் அந்த இந்த இரண்டாயிரத்தி பத்து ப பதினெட்டு பதினேழு காலகட்டங்களில் அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து அரசு தடை விதித்தாலும் அதாவது மத்திய அரசு தமிழ்நாட்டில் வந்து மக்கள் போராடி ஒரு பெற்ற ஒரு ஒரு விளையாட்டுனா அது ஜல்லிக்கட்டுதாங்க ஜல்லிக்கட்டு மாட்டு வண்டி பந்தயம் சேவல் சண்டை ஆட்டு சந்தை இது மாதிரி நிறைய விளையாட்டுகள் விலங்குகள் வச்சி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால விலங்குகளை நம்ம துன்புறுத்துறோங்கிறது ஆகிறாதுங்க அது வந்து நம்மளோட பாரம்பரிய விளையாட்டு இ இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டுனால் நிறைய பேரு வந்து பார்த்திங்கன்னா பயனடைகிறாங்க இந்த ஜல்லிக்கட்டில் பாருங்களேன் நிறைய இளைஞர்கள் வந்து தங்களோடய வீரத்தை வெளிப்படுத்துகிறாங்க இந்த வீரத்தை வெளிப்படுத்துகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஜல்லிக்கட்டு மாடுக்களை அவங்க அடக்கினா அதாவது மாடு பிடித்தால் அந்த மாட்டுக்கான பரிசையும் பெற்றுட்டு போகிறாங்க அப்படி பிறதுனால அவங்களால அவங்க ஊதியத்தையும் ஏற்படுத்த முடியுது இது தாங்க நம்ம விளையாட்டுலேயும் ஒரு ஊதியம் முக்கியமாக இருக்குது அதே சமயத்தில் நமக்கு ஊதியங்கிறதை தாண்டி வீரமும் நமக்கு கிடைக்கிது ஒரு அங்கீகாரமும் கிடைக்கிது விளையாட்டு மூலிமா இது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த கபடி போன்ற கபடி அப்படிங்கிறது தமிழரோட வீர விளையாட்டு அதனாலேயும் பார்த்திங்கன்னா அரசு பணிகள் நிறைய பேருக்கு கிடைக்கிதுங்க இதனால விளையாட்டு சார்ந்த நிறைய விளையாட்டு துறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்குது இன்னுமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமான விளையாட்டு எதுவும் விடலை அழியவும் அழியாது நன்றி